தற்போது எல்லா இடத்திலும் உள்ள மதத்தின் மூடநம்பிக்கையை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின் கேட்டாக்க ஸோ இந்த நம்பிக்கை எல்லாம் பார்த்திங்கனா நரபலி கொடுக்குறாங்க ஸோ ஒரு கிணத்து பக்கத்தில் போனோம் அப்படின்னா மத்தியான நேரத்தில் பேய் வருது பேய் பிடிக்குது அப்படிங்கிறதலாம் சொல்கிறாங்க நைட் புளிய மரத்தடியில் படுக்க கூடாது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் பின்னணியில் ஒரு விஞ்ஞான பூர்வமான அந்த ஒரு காரணம் இருக்கு ஸோ ரா ராத்திரி நேரத்தில் அந்த மரம் அந்த உமிழ கூடிய அந்த சக்தி நமக்கு படக்கூடாது அதேபோல கிணற்று பக்கத்தில் போகும்போது மத்தியான நேரத்தில் அந்த ரேஸ் அப்படிங்கிறது தள்ளப்படும் அப்படிங்கிறதுனாலதான் வந்து அவங்க போகக்கூடாது அப்படிங்கறதுனால செஞ்சு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இந்த ஒவ்வொரு மூடநம்பிக்கைலையும் பார்த்தாக்க அவங்க சயின்ஸ் பிரகாரம் சொன்னாங்க அப்படின்னா புரிஞ்சு கிட்டாங்கனா அதை வந்து ஒரு பெரிய அவநம்பிக்கையாவே இருக்காது அது சொல்லாததுனால வந்து இவங்க புரியாததுனால தான் வந்து அதேமாதிரி அவங்க எடுத்து சொல்கிறாங்க அதேபோல நரபலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப ஒரு முட்டாள்தனமான விஷயம் ஸோ அதை எந்த கடவுளுமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அதபொறுப் போலி சாமியார்கள் வந்து அதை வச்சு அவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறத்துக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின் சொல்லியிருக்காங்க யாரூட்டு பிள்ளைய வந்து யார் செய்கிறது கடவுள் குடுத்தக்கூடிய அந்த உயிரை எடுக்கறதுக்கு வந்து யாருக்குமே ஒரு அதிகாரம் கிடையாறது ஸோ அதனால் இந்தமாதிரி மூடநம்பிக்கைகள்லெலாம் வந்து இருக்குது ஸோ அது வந்து இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து எல்லோரோடைய இதுவும் ஸோ என்னுடைய கொள்கையும் அதுதான் அதேபோல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இன்னும் பின்பற்றப்படும் சில மூடநம்பிக்கைகள் பார்த்திங்கன்னா இதேபோல தான் இப்போ நான் சொன்ன அந்த மூணுமேதான் தான் இன்னும் எல்லா வீட்டிலையும் நடந்துட்டுருக்குது அதேபோல ஐயர் வீட்டில் அப்படிங்கறது ஒரு வெள்ளை சேலை கட்டி அவங்கள் முக்காடு போட்டு வீட்டுக்கு ஓரத்தில் உக்கார வச்சுருவாங்க நிறைய பேரில் பார்த்திங்கனாக்க கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா உடன்கட்டை ஏறுற மாதிரி அந்த ஒரு பழக்கங்கள்லாம் கூட இருந்துச்சு ஸோ அந்த நம் அந்த ஒரு நம்பிக்கைகள் மூடநம்பிக்கைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போது மாறிக்கிட்டே வந்திருக்கு இன்னும் ஆனால் சில ஒரு மூடநம்பிக்கைலாம் இருக்கிறது அப்படின்னு காரணம் பார்த்தா அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த சாமி கும்பிடுறாங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஒரு தியானம் அப்படிங்கிறத பண்ணிட்டு விளக்கு ஏற்றுனாவே போதும் அந்த ஒளி அப்படினு பிரகாசம் வந்தால் போதும் ஆனால் இதேபோல மாடு வெட்டணும் ஆடு வெட்டணும் கோழி வெட்டணும் அந்த ரத்த காவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து செய்யும்போது ஒரு உயிரை வந்து பலிகடா ஆக்குகிறமாரி தான் இருக்கு இன்னும் அந்த மூட நம்பிக்கைகள்லாம் இருக்க வேண்டியதுதான் இருக் இருக்கிறது அதை எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கறதுதான் ஸோ இது காலப்போக்கில் மாறக்கூடியது அடுத்தது இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி மக்கள் அப்படின்னு அதை அதுலேருந்து எப்படி அவங்க மீண்டு வர்றது அப்படின்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் அப்படின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் சிலர் வந்து எல்லோரும் சொல்லிட்டாங்க நாங்கள் செய்கிறோம் எல்லாரும் சொல்லிட்டாங்க நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கறது தான் இருக்கிறாங்க ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள் மாறி வந்தாங்கன்னால் ஸோ அதுலேருந்து மற்றவங்களும் மாறிக்குவாங்க இதுக்கெல்லாம் வந்து சட்டம் போட்டு பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது அவங்கவங்கள் அந்த மத ந மூடநம்பிக்கையிலேருந்து வெளியில் வந்துட்டு அதை வந்து எப்படி எப்படி இதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கறது அவங்கள் தெரிஞ்சுகிட்டாலே போதும் மத்தவங்கள்ட சொல்லி எல்லாம் செய்ய சொல்லியெலாம் அதேபோல இப்போ வந்து நிறைய இடத்துல அந்த மட்டன் சிக்கன் அப்படிங்கறது அந்த வெஜிடபுல் இதிலேருந்து நான்வெஜ்ஜுக்கு மாறுறாங்க அப்படிங்கும்போது அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் நா சாப்பிடக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொழுப்பு சக்தியாகி நாற்பது வயது முப்பது வயதுலேயே அவர்களுக்கு உடல் பிரச்சினைகள் அப்படிங்கறது வருது ஸோ மக்கள் இதெல்லாம் உணர்ந்து கொஞ்சம் நாளில் எல்லாரும் மாற ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து திருந்தி அவர்கவங்களுக்கு இது ஆஸ்பத்திரி செலவு போகக்கூடாது அப்படின்னு திருந்திக்கிறவங்கள் திருந்திக்குவாங்கள் திருந்தாதவங்கள் பட்டு திருந்திக்குவாங்கள் ஸோ இதை கையாளும்போது பார்த்தீங்கன்னா பெரியவங்களேந்து சின்னவரவங்க சின்னவங்கள் வரைக்கும் அவங்கவங்கள் அதனுடைய எதிர்வினையை நினச்சிட்டு இதை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக மாற்றிக்குவாங்க மாற்றிகிட்டா எல்லாம் சுமுகமாக முடியும்